பட்ட என்னோ எங்கிட்ட ஃபோன் இல்லை பட்டன் ஃபோன் தான் இருந்துச்சி பெரிய ஃபோனாக வாங்கலான்ட்டு ஆன்லைனில் சாம்சங் ஃபோன் வாங்குனேன் இருவத்தஞ்சாயர ருபாய்க்கு ஃபோன் பேசினேன் பார்த்தேன் நாலு நாள் நல்லாயிருந்துச்சி ஃபோன் வந்து ஒரு வாரத்துக்கு ஃபோன் எடுக்கலை சுவிட்ச் ஆஃப் ஆகிடிச்சி ஆன்லைனில் வந்து ஃபோன் வாங்கி என்னோடய பணம் வந்து வேஸ்ட் ஆகிடிச்சி அதனால் ஆன்லைனில் வந்து ஃபோன் வாங்கக்கூடாது நேரில் போயிட்டு ஃபோன் வா பார்த்து விசாரித்து ஃபோன் நல்லாயிருக்கா வாங்கணும் ஃபோன் வந்து நேர் நேரில் பாத்து வாங்கினாதான் ஃபோன் நல்லாயிருக்கும் யூஸ்ஸு எனக்கு வந்து வ வருத்தம் இல்லாமல் வருத்தமாக இருக்குது